உங்களுக்கு நல்லா பெரிய கவர்மண்ட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டாக்டர்ஸ் இருப்பாங்க எப்போது போனாலும் நம்மை வந்து பார்ப்பாங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க அப்புறம் டெலிவரி நல்லா நார்மல் டெலிவரி தான் நடக்கும் அப்பிறகு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஹைக்ரௌண்டுக்கு அனுப்புவாங்க அதுக்குப்பிறகு கொரோனா டைமில் வந்து கொரோனா டெஸ்ட்டு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணாங்க கொஞ்சம் அலக்கழிச்சாங்க அப்போகும் போது டாக்டர்ஸும் இல்லை நம்மளை உள்ளே அவ்வளோவா அலோ பண்ணலை அதுக்குப்பிறகு இப்போ வெள்ளம் வந்திருக்கும்போது அப்படி தான் கொஞ்சம் டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்கிறது அதுக்குப்பிறகு மாத்திரை டேப்லெட்டு எதுவும் இல்லை சிரப் எதுவும் இல்லை அப்படின்னு பாப்பா கொழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீவராக இருந்துச்சு அந்த வெள்ளம் வந்த புதுசில் அப்பயும் போகும்போது அப்படி தான் ஃபீவரு இருக்குது கொஞ்சம் இது சிரப்பு தாங்கன்னா சிரப்பில்ல அப்படின்னு சொல்லி சும்மா பெரியவங்களுக்குள்ள மாத்திரையை தான் தந்து விட்டாங்க இதை கொஞ்சம் பாதியாக போடுங்க பேராசிட்டமால அப்படி சொன்னாங்க அதுக்குப்பிறகு ஒரு நடுசாமத்தில் காதுவலி அப்படின்னு நாங்கள் ஒரு வாட்டி போனோம் அப்பயும் அப்படி தான் இந்த மருந்து வெச்சுக்கிட்டே மருந்து தராமல் இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் மருந்து தாங்க கொஞ்சம் அப்போ பாப்பா வீட்டில் போனால் இது பண்ணுவான்னு சொன்னப்பிறகு தான் மருந்து வெச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் மருந்தை ஊற்றி தான் விட்டாங்களே தவிர ஒரு அந்த மருந்தை கூட வீட்டுக்கு தந்து விடல அப்படி கொஞ்சம் நர்ஸுலாம் கொஞ்சம் ஹார்ஸாக தான் இருப்பாங்க டெலிவரி டைம்லேயும் அப்படி தான் கொஞ்சம் ரொம்ப ஹார்ஸாக நடந்துக்கிறாங்கன்னு டெலிவிரிக்கெல்லாம் போகிறதுக்கே இங்கே பயமாக தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் நார்மலாக உடனே பிறந்தா தான் இங்கே பாக்காங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் லேட்டாகுதுன்னு உடனே நீங்கள் ஹைக்ரௌண்டுக்கு போங்கள் இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவானுங்க நூற்றி எட்டில் அனுப்பி விட்ருவாங்க ஆக்சிடென்ட்டும் அப்படி தான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எதுனாலும் ஹைக்ரௌண்ட் தான் இங்கே ரொம்ப ஹாஸ்பிட்டல் நல்லா பெருசாக கட்டிட்டாங்க இன்னும் அதுக்கு நிறையா இந்த மிசின்னு அந்த இது மாதிரி நிறைய இது இங்கே இன்னும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நிறைய வரலை அப்பிறகு கொழந்தைங்களுக்கெல்லாம் காய்ச்சல்னு வந்தாலும் என்னது தனியாக பெட்டு தந்து அது ஒரளவுக்கு நல்லா பாத்துக்கிடுதாங்க குளுகோஸு எல்லாம் நல்லா ஏற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வெச்சு அதலாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க சுகர் ப்ரசர் உள்ளவங்களுக்கும் நல்லா டேப்லெட்டு நல்லா குடுக்காங்க வாரத்துல புதங்கெழம போல போய் அதுக்குன்னு தனியாக இருக்குது அதுக்குப்பிறகு டெலிவிரி என்னது கொழந்த உண்டானவங்களுக்கும் வியாழ கெழம அவங்களுக்குன்னு தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு டே வெச்சு அன்று அன்றைக்கு போய் அந்தந்த இதை பாக்கிற மாதிரி வெச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா அதலாம் நல்லா ரூம்பு எல்லாம் அது நல்லா வசதியாக தான் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால இங்கே சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா கிராமத்தில் உள்ள எல்லோருமே இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி தான் வருவாங்க அதனால் ஹாஸ்பிட்டலில் ஓரளவுக்கு டாக்டர்ஸ்லாம் நாலஞ்சு பேர் குறையாம இருப்பாங்க அவசரத்துக்கு போனால் எதுனாலும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க பார்த்துக்குவாங்க